அண்ணா அந்த லேண்ட் ப்ரோக்கர் தானே ஆ நான் ஆ நான் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ரிட்டையர்டு எம்ப்ளாய் மேம் கவுர்மெண்ட்டில கவுர்மெண்ட் ஒரு கவுர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ரிட்டையர்டு எம்ப்ளாயி ரீசெண்ட்டாக ரிட்டையர்ட் ஆனேன் அதில் கரண்ட்டில ஒரு லேண்ட் பாத்துட்டுருந்தோம் அதாவது லேண்டு நாகப்பட்டினம் சரௌண்டிங்கில லேண்டு சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்குமா நம்பள்கிட்ட எதாவது ஆ நாகபட்னத்தில் எங்கே இருந்தாலும் ஓகே தான் ரொம்ப அவுட்ரு போகாமல் நியராக டவுன்னு இதுமாதிரி இருந்தாலும் ஓகே தான் நம்ம டவுன்மாதிரி இருந்தாலும் சரி இந்த நாகபட்டினம் மெயின்ருக்குல பெருமாள் கோயில் சைடு ரொம்ப அவுட்ரா நீ உள்ளே போ வேணாம் இந்த கீவளூர் சிக்கல் இந்தமாதிரிலாம் போக வேணாம் நாகப்பட்டினம் டவுன்ல மெயின்லையே பார்த்தா நல்லாருக்கும் இல்லை டவுன்னாலே அமௌண்ட் ஜாஸ்தி ஜாஸ்தியாகதான இருக்கும் இப்போ நான் விசாரிச்ச ஊர்ல இந்த நான் நாகபட்னத்தில் வந்து இதெல்லாம் இருக்குல பழைய பஸ்டாண்ட்கிட்டலாம் வந்து அந்த லேண்டுலாம் கேள்விப்பட்டேன் எனக்கு ஸ்பெஸிஃபிக்காக வந்து இந்த இது இருக்குல்ல அதுபேர் என்ன கலெக்ட்ரேட் இருக்குல்ல அந்தக்கிட்ட இடம் இருக்குமா இருக்குமா எதாவது நம்பள்கிட்ட அவைலபிள்ருக்குமா கலெக்ட்ரேட்கிட்ட அங்கே இருக்கமாதிரி ரொம்ப அவுட்ராக உள்ளையும் போக வேண்டாம் நியர் பையாக ரோட் சைடாக இருக்குறமாதிரி எதாவது மெயினான இடத்துல வந்து இடம் இருந்தால் பார்த்து சொல்லுங்கள் அமௌண்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அமௌண்ட் வந்து எவ்வளோனாலும் பார்த்து பண்ணிக்கலாம் இப்போ க இப்போ நீங்கள் சொல்லுற லொக்கேஷன் எங்கே இருக்கு இப்போ

சரிம்மா எவ்வளோம்மா லேண்டு எவ்வளோம்மா போது அங்கே இல்லைம்மா ஸ்கொயர் ஃபீட் அளவு சொல்லுங்கள் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போவும்

ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்டுருக்குமா சரி எனக்கு ஒரு ஒரு எவ்வளோ லேண்டு ஏரியா எவ்வளோன்னு தெரியுமா எவ்வளோ லேண்ட் ஏரியா இருக்கு ஏரியா எவ்வளோ இருக்கு எவ்வளோ அவைலபிளாக இருக்கு அந்த இடத்துல எனக்கு ஒரு நியர் பை ஒரு ஒரு ஒரு டூ டிஹச்கேவில வந்து வீடு கட்றமாதிரி ஒரு ஒரு டூ ரெண்டாயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில இடம் இருக்குறமாதிரி வேணும் அதுமாதிரி பார்த்து சொல்லுங்கள் எதாவது ஆ ஆ அப்படியாம்மா சரி ஓகே ஓகேம்மா சரிம்மா நீங்கள் இடத்த போய் பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் அதுக்குன்னு மற்ற ப்ராசஸ்லாம் வந்து நீங்கள் ஃபோனில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் ஃபர்தராக வந்து என்னன்னு சொல்லி சொல்லுறேன் வந்து ஆ எந்த ஏரியாவில இருக்கு அதும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அமௌண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்கள் வந்து அடுத்து ஃபர்தராக முடிவு பண்ணிக்கலாம் ஆ சரி எனக்கு ஒரு ரெண்டாயிரத்து நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில லேண்ட் இருந்தால் ஓகே தான் வீடு கட்டுறதுக்கு ஏத்தமாரி அமௌண்ட் ஆமாம் போட் ஹவுஸ்லேருந்து ஒரு நியர்லி த்ரீ த்ரீ த்ரீ தௌசண்ட்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரம் இருக்குறமாதிரி பாருங்கள் மூவாயிரம் நாலாயிரத்துக்குள்ளே இருக்குறமாதிரி அதுக்கு அபோவ் வேண்டாம் ஆ நாகபட்னத்தில் அந்த ரேட்டு தான் போவும் நாகபட்டினத்துல அந்த ரேட்டு தான் போவும் அதிகமாக வேண்டாம் சரி பார்த்து சொல்லுங்கள் என்னான்னு